நான் ஒரு ஹெட்ஃபோன் வாங்குனேன் அது அதிகமாக பயன்படுத்தணுங்கிறத்துக்காக தான் வாங்குனேன் இப்போ அதை பயன்படுத்த முடியாத மாதிரி இருக்குது ஏன்னா என் ஃபோன் கூட அது சேர்க்கவே மாட்டிங்குது அது மட்டும் இல்லாமல் இடையில பேச பேச அது வந்து வேலை செய்யாமல் போயிடுது அதோடய ஒயரும் ரொம்ப சின்னதாக இருக்குது காதில் போகும் வைக்கும் போதும் அது சட்டு சட்டுனு கீழே விழுந்துடுது சீக்கிரமே கீழே விழுந்து உடையவும் செய்யுது இந்த ஹெட்ஃபோனை வந்து நான் யாருக்கும் இனி பரிந்துரைக்க மாட்டேன் இருக்கிறதுலையே மோசமான ஹெட்ஃபோன்னால் நான் இந்த ஹெட்ஃபோனை தான் சொல்லுவேன்